ஹலோ நாங்கள் பிள்ளைங்கள்லாம் படிக்க வைக்கிறத்துக்கு எங்களுக்கு பள்ளிக்கூடம் இங்கேன கிட்டத்துலேயே எங்களுக்கு வந்து கீப்பண்ணாத்தூரு கீப்பண்ணாத்தூருலேயே எல்லாமே உதவி பண்ணால் நாங்கள் பிள்ளைங்கள்லாம் எல்லாம் ரொம்ப தூரம் அனுப்பாமல் நாங்கள் இங்கேயே வச்சு படிக்க வைப்போம் பிள்ளைங்க வந்து நல்லா நம்ம தான் படிக்கலன்னாக் கூட நம்ம பேரப் பிள்ளைங்க நம்ம பிள்ளைங்க எல்லாம் நல்லா படிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் நாங்கெல்லாம் இருக்கிறோம் பண்ணாத்துலையே எங்களுக்கு அனுப்புச்சி விட்டால் போதும் கல்வி புத்தகம் எல்லாமே செய்கிறதுக்கு நாங்கள் வந்து எல்லாத்துக்கும் இருபது கிலோ மீட்ரு இருபத்தஞ்சி கிலோ மீட்ரு முப்பது கிலோ மீட்ரு நாங்கள் போகிறதா இருக்குது அதே கஷ்டமாக இருக்குது பிள்ளைங்க என்னாகுமோ ஏதாகுமோன்னு சொல்லிட்டு பிள்ளைங்கள தனியாக படிக்க அனுப்புகிறத்துக்கும் பொம்பள பிள்ளைங்களுக்கும் பயமாக இருக்குது ஆம்பளை பிள்ளைங்களும் இப்போ அனுப்புகிறத்துக்கு பயமாக இருக்குது அதனால் அததும் இவங்களுக்கு என்னென்ன தேவையோ கல்வி என்ன இ இங்கிலீஷு கணக்கு அறிவியல் இந்த தெலுங்கு என்ன அந்த வெளிநாட்டில் என்ன பேசணுமோ அந்த மொழி பூரா எங்கள் பிள்ளைங்களுக்கு கற்று தரணும்னு பள்ளி பள்ளிக்கூடம் அமச்சு எங்களுக்கு தரணும் எங்கள் பேர பிள்ளைங்களுக்காவது அதை நாங்கள் பா அது நம்ம மூச்சுக்கி பார்க்கலன்னாக் கூட அதுங்க மூச்சுக்காவது அதுங்க செஞ்சு நமக்கு பெரியவங்க இருந்து நமக்கெல்லாம் உதவி பண்ணாங்கள் போனாங்க வந்தாங்கன்னு சொல்லிட்டு அதுங்க பெருமையாக அதுங்க நல்லா தலை நிமிர்ந்து நடக்கிற மாதிரி நம்ம எவ்வளோ பணம் கட்டி படிக்க வச்சாலும் ஒன்றும் ஒன்றும் படிக்கிறத்துக்கு இப்போ இதுவாகுது சரியா பாடம் நடத்த மாட்டிங்கிறாங்க ஒவ்வொரு பள்ளிக்கூடத்துல அதனால பணம் கட்டி படிக்க வைக்கிறோம் பணம் கட்டி படிக்க வைக்கிறதும் எல்லோரும் பணம் கட்டியே பணம் கட்டியே படிக்க வச்சால் அப்புறம் நாங்கள் எங்கேங்க வாழுகிறது அதுக்குனு ஒரு அரசாங்கம் இருக்கணும் அரசாங்கம் இருந்து அது என்னென்ன மொழி இருக்குதோ அந்த அத்தனை மொழியும் எங்கள் பேர பசங்களுக்கெல்லாம் கற்றுக்குடுக்கணும் அதுங்க முன்னேறணும் அதுங்க டாக்டர் ஆகணும் கலெக்ட்டர் ஆகணும் வக்கில் ஆகணும் அதுங்கெல்லாம் இந்த ஊரில் நாங்கள் கிராமம் எங்களுக்கு வந்து எந்த இதுவும் கிடையாது எந்த கால்ப்புணர்ச்சியும் யாருக்குமே இது வரயிலையும் உதவி பண்ணல எங்களுக்கும் அம்மா தூரம் போகிறதுக்கு எங்களை யாரும் முன்னேற விடல எங்களை இது மாதிரி இருக்கிறதுனால நாங்கள் எங்கள் கிராமத்தில் முன்னேறணும் எங்கள் பிள்ளைங்கெல்லாம் நல்லா படிக்கணும் நல்லா வாழணும் நல்லா இருக்கணும் அந்த படிப்புக்கு எல்லாமே என்னென்ன மொழி இருக்குதோ அந்த அத்தனை மொழியும் கற்று தரணும்